சுற்றுலா பயணிகள் வந்துட்டு சாப்பிட்ற இடோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சுற்றுலாத்தலம் அவ்வளோ பெரிசா இல்லை ஆனால் இங்கே இப்போ தென் மாவட்டங்கள்லிருந்து ஊட்டி போகணும் ஊட்டி ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் அது போகணும் அப்படினா திருப்பூர் வழியாகதான் வந்தாகணும் ஸோ அந்த போகிறவுங்க திருப்பூரில் கண்டிப்பாக இருந்து சாப்பிட்டுதான் போவாங்க ஏனால் திருப்பூரில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது ஸோ எல்லாமே இந்த சுற்றுலா பயணிகளுக்காக நா இந்த பைபாஸ் ரோட்டிலயேதான் வெச்சுருப்பாங்க ஸோ அங்கே எப்போ எப்படி உணவு தயாரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் தயாரிக்கிறமாதிரி இல்லை அங்கே ஹோட்டல்லியே பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சு நல்ல சுவையான நல்ல சுகாதாரமான உணவுகள்தான் தயாரிக்கிறாங்க ஸோ எல்லாமே அந்த பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்கிறனால இப்போ ஊட்டின்னா சுற்றுலா பயணிகள் ஊட்டி போகிறாங்க ஸோ தென் மாவட்டங்கள்லேருந்து ஊட்டி போவாங்க வட மாவட்டங்கள்லிருந்து கேரளா வருவாங்க எல்லோருமே திருப்பூர் வந்துதான் வரணும் ஸோ நல்ல என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க தரமான ஃபுட்டு ஏனால் ட்ரேவலிங் பண்ணணும்னா ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடாது எண்ணெய் ஐட்டோம் இருக்கக்கூடாது ஏனால் ஒரு சிலருக்கு அந்த ட்ராவலிங்கில் அந்த எண்ணெய் ஐட்டோம்லாம் சாப்ட்டா சேராது ஸோ அதுமாதிரி அதை பார்த்து பார்த்துதான் தயாரிப்பாங்க எல்லாம் உணவகங்களிலுமே ஸோ ஒவ்வொன்றும் ஸ்டாலுருக்குது கண்டிப்பாக இப்போது டீ குடிக்கிதுறக்கு தனியாக பேக்கிரிஸ் நிறையருக்கு அதுபோக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க காலையில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்டால்கள் இருக்குது ஸோ நல்லாவே எல்லாமே சுத்தமாகவும் தரமாகவும் இருக்குது